எங்கள் கிராமத்தில் யாரும் இறந்துட்டாங்கனா கால் விரல் ரெண்டையும் கட்டுவாங்க கை கட்டுவாங்க வாய் கட்டு கட்டுவாங்க மூஞ்சு மூக்குக்கு பஞ்சு வைப்பாங்க நெத்திக்கு காவாரூபாய் காயின்ஸ் வச்சு கட்டுவாங்க வெள்ளை துணி போட்டு மூடிருவாங்க ரெண்டாவது ரெண்டு சைடும் விளக்கு வச்சிட்டு தேங்காலாம் உடச்சி வைப்பாங்க அப்றம் எல்லாம் அழுக சொல்லுவாங்க அழுகணும் அழுதுட்டு அப்றம் அடக்கம் பண்ணுறதுக்கு எல்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க நீர்மாலையெல்லாம் எடுத்துட்டு வந்து எல்லா சடங்குகளும் பண்ணி அரப்பெல்லாம் தேய்ச்சி வாய்க்கு அரிசி எல்லாம் போட்டு ஏரி வீட்டுக்கு போகிறதுக்கு கொண்டு போவாங்க இல்லைன்னா புதைக்கிறனா அங்கே கொண்டு போய்ட்டு சடங்குகள்லாம் முடிச்சிட்டு வந்து வீட்டில தண்ணி வீட்டுக்கு தண்ணி எல்லாம் வாசலுக்கெல்லாம் தெளிச்சு வர்றவங்க எல்லாம் அந்த சாம்பலை எடுத்து தொட்டு கும்பிட்டு திருநீர் பூசிட்டு உள்ள வர சொல்லுவாங்க காலெல்லாம் கழுவிட்டு அப்புறம் வந்து மூணாம் நாள் பால் தெளிப்பாங்க பால் தெறிச்சிட்டு பயரெல்லாம் வேக வச்சு வப்பாங்க அப்றம் எட்டாவது நாளும் அதேமாரி செய்வாங்க அப்றம் பதினாறு நாள் வந்து கருப்பு வைப்பாங்க அப்போது பா பங்காளிங்களுக்குலாம் உரிமை கட்டுறவங்கலாம் கட்டணும் எல்லாம் அவங்க பையனுக்கு மொட்டை எல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்து அவனுக்கு உரிமை எல்லாம் கட்டி சா துணி எடுத்து கொடுக்குறவுங்களாம் கொடுப்பாங்க சாப்பாடு செஞ்சு போடுறவங்களும் போடுவாங்க போட்டு அதோடய முடிச்சிருவாங்க